பொதுவாக இந்தியா போக்குவரத்து சௌகரியமாகவே இருக்கிறது ஆகாய விமானம் போல் கொஞ்சம் வசதி படைத்தவங்க போகிறாங்க மற்றவங்க புகை வண்டி மூலம் போகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க வசதி படைத்தவங்க சொந்த கார் வச்சுருக்குறாங்க டூவீலரில் போகிறாங்க நிறையா வசதி இருக்குது இப்போது போக்குவரத்துக்கு மக்கள் பரவலாக போகிறாங்க ஆனாலும் வந்து இப்போ ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால புயல் காற்று மழை வெள்ளம் வாய்க்கால் எல்லாம் தண்ணி நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அந்த க சண்ட அந்த பிரச்சினை தான் இப்போது மக்களுக்கு அதில் என்ன முன்னேற்றன்னால் இப்போதைக்கி கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால சில பிரச்சினைகள சந்தித்தே ஆகவேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க மற்றபடி சார்ஜு வேண்ணா கம்மி பண்ணிணா ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பஸ்ஸில் அதிகமாக இருக்குது ட்ரெயினில் கம்மியாக இருக்குது மற்றபடி ஏழை எளியவர்கள் பயன்படுத்துகிறது பஸ்ஸும் ட்ரெய்னும் தான் அதில் ஏதாவது கொஞ்சம் சார்ஜு கம்மி பண்ணிணாங்கனால் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வசதியாக இருக்கும்